ஹலோ த்ரீ த்ரீ ஸ்டார் ரெஸ்டாரெண்ட்டுங்களா சரிங்க எனக்கு ஒரு பாதாம் மில்க் சூடாக வேணுங்க கொண்டுவர முடியுங்களா எவ்வளோ ஒரு மண் நேரம் ஆயிருங்களா சரிங்க ஒரு மண்நேரம் ஆனாலும் பரவால்லைங்க இப்போ எனக்கு வந்து அது சூடாக வேணுங்க சூடு குறையாம இருக்கணுங்க ஒரு மண்நேரத்து ஒரு மண்நேரம் ஆனாலும் சூடாக குறையிறதுக்கு த சூடு குறையாம இருக்குறதுக்கு தவுந்தா மாரியான பேக்கிங்கெல்லாம் பண்ணி ரெடியாக கொண்டு வாங்க சூடு குறஞ்சிட கூடாதுங்க சூடு குறஞ்சிச்சின்னா அப்புறோம் பேமெண்ட்டு கீமெண்ட்டுன்னு கேட்டீங்கன்னா அது எதுவும் கிடைக்காது பார்த்துக்குங்க அப்புறம் உங்களுக்கு உங்கள் ரெஸ்ட்டாரெண்ட்டுக்கு எதுவும் ஒரு ரேட்டிங்ஸ் கீட்டிங்ஸ் எதுவும் தரமாட்டேன் சொல்லிவிட்டேன் அதேமா அது அதே மாரி எவ்வளோ ஆகும் என்ன ஏதுங்கறதை இப்பையே உட்னே சொல்லிவிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லன்னு நினனைக்கிறேங்க இப்போ வேணா கூட நான் அப்டே ஆன்லைனில் பணம் கட்டிருவேன் இரநூறுவா சரி ரைட்டுங்க நான் கொடுத்துட்றேங்க கொஞ்சம் ஒரு ம ஒரு மண்நேரம் அப்படிங்கறது கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துவிட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லாதாங்க இருக்கும் அட்ரஸ் வந்து சொல்லுறேன் பா நோட் பண்ணிக்கிங்க அங்கேருந்து வந்திங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்ட்டாரெண்ட்லருந்து வந்திங்க அப்படின்னா முனிப்பன் கோயில் ஒன்று இருக்குங்க அதுக்கு அந்த கோயிலருந்து ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டு குமாரபாளையம் ரோட்டில் திரும்புனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்தீங்கனாவே பாதரை அப்படின் சொல்லி கிராமமுங்க அந்த கிராமம் போர்டு போட்டுருக்குங்க அங்க வந்து நின்றுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து வாங்க்கிவேங்க சரிங்களா சரிங்க